ஹலோ வணக்கம்ங்க நான் வந்து வெங்கடேஸ்வரா ஜுவல்லரிலேருந்து நான் பேசுகிறேன் உங்களுக்கு எது மாதிரி வேணுன்னு சொல்லுங்கள் உங்களுக்குத் தேவையானல் தேவையானது எல்லாமே எங்கள் கடையில் வந்து இருக்குது

ஆ ஓகேங்க

ஆ ஓகேங்க

ஆ ஓகேங்க உங்களுக்கு எது மாதிரி வேணுன்ட்டு நான் வந்து உங்களுக்கு ஃபோனில் வந்து நான் மாடல் அனுப்புகிறேன் இந்த மாடல் வந்து எனக்கு வேணுன்னு நீங்கள் வந்து எனக்கு செலக்ட் பண்ணி நீங்கள் அனுப்புனா இன்னும் எங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க ம் ஆ சரிங்க

ஆ சரிங்க எங்ககிட்ட எல்லாமே இருக்குது இதெல்லாம் ஆ கண்டிப்பாக எங் உங்களுக்கு நாங்கள் செஞ்சுத் தர சொல்லி எல்லாமே இருக்குதுங்க ஆ கோல்ட் ஆஃபர் இருக்குங்க இப்போ ஆடி மாதந்தாங்க ஆடித் தள் ஆளில் ஆடித் தள்ளுபடி எங்கள்கிட்ட இருக்குங்க நீங்கள் வந்து பார்த்தா உங்களுக்கு நல்லா இருக்குங்க ஆடித் தள்ளுபடி ஆஃபரு போக உங்களுக்கு நாங்கள் கிஃப்ட்ஸ்லாம் நாங்கள் எங்கள் சைடில் நாங்கள் தரோங்க இந்த ஆடி மாதம் முடிஞ்சு ஓரு பத்து ஆடி மாதம் ஃபுல்லாகவும் இருக்குங்க ஆடி மாதம் முடிஞ்சும் ஒரு பத்து நாளும் இப்போ அந்த ஆஃபர் எங்களுக்கு காமிக் நாங்கள் தரோங்க ஆ கண்டிப்பாங்க ஆ ஓகேங்க நாங்கள் பத்து நாளில் கூட நாங்கள் உங்களுக்கு இந்த ஆர்டர் நாங்கள் செஞ்சு முடிக்கிறோங்க நன்றிங்க அமௌண்ட்டு நாங்கள் ரெடியூஸ் பண்ணிடுவோங்க இப்போது வந்து நகை இருக்க சவரன்னு எல்லாமே நாங்கள் போய் எல்லாமே அந்த ஆ ஆஃபரில் நாங்கள் கிரா எல்லாமே நாங்கள் இது பண்ணித் தருவோங்க இப்போ நாற்பது பவுன் சவரன்னால் நாங்கள் கம்மி பண்ணித் தருவோங்க நாங்கள் ஆ ஆ சரிங்க